ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு